இணையம் மூலம் பணத்தை வித்ட்றா செய்ய வங்கி ஏடிஎம் கார்டை எடுத்துக்கொண்டு வங்கி ஏடிஎம் மிஷினில் பொருத்தி நமது சேமிப்பு விவரங்களை தெரிவித்தால் பணம் எவ்வளவு என்று கேட்கும் நாம் வித்ட்றா செய்யும் தொகையை அதில் அச்சிட்டால் நமக்கு வேண்டிய பணம் கிடைக்கும்